மீன் வஞ்சிரம் மீன் ஜிலேபி மீன் நெய் மீன் கருவாடு விரால் மீன் நண்டு அயிரை மீன் சங்கரா மீன் சுதா எல்லாம் மீனும் இருக்குது உங்களுக்கு எந்த மீன் வேணும் சொல்லுங்கள் ஐஸ்லெல்லாம் நாங்கள் வைக்கிறதில்லை அப்பப்போ கொண்டுட்டு வந்து வியாபாரம் பண்ணுறது தான் வேலை ஆமாங்க ஆமாம் ஐஸ்லெல்லாம் வைக்க மாட்டோம் எலும்பு எலும்பு இல்லாத மீன் தான் இருக்குது அதுக்கு மீன் நெய் மீன் அந்த மீன் வகைகள் ஆமாம் அதுதான் அதில் மட்டும் முள் இருக்காது உங்களுக்கு எந்த மீன் வேணுமோ அதை சொல்லுங்கள் கொண்டு வந்து தர்றோம் ஆ சரிங்க அதெல்லாம் வீணாக போனதெல்லாம் இருக்காதுங்க நல்ல வகையான மீன்கள் தான் நாங்கள் நல்லா தான் நல்லா கொண்டுட்டு வந்து நல்லா சுத்தம் பண்ணி நாங்கள் உங்களுக்கு கொண்டாந்து தர்றோம் ஆமாங்க ஆமாம் அது வந்து ஐஸ்ஸில் இருக்கற மீனுங்கள் ஐஸ் ஐஸ்சில் இருக்கற மீன் ஆமாங்க சரிங்க உங்களுக்கு எந்த வகை மீன் எலும்பில்லாத மீன் வந்து நெய் மீன் தான் எலும்பில்லாமல் இருக்கும் ஆ எல்லாமே சுத்தமாகவே செஞ்சுக் கொடுத்துருவோம் நாங்களே கிலோ அது அந்த மீன் வந்து ஐந்நூறுரூவா கிலோ ஆமாங்க அதைவிட கம்மியாக நானுாறு இரநூறுக்கும் இருக்குது அதெல்லாம் நல்லாயிருக்காது எலும்பு இருக்கும் அது முள் முள் முள் முள் இருக்குங்க ஆ சரிங்க சரி சரிங்க சரிங்க சரிங்க சரிங்க ம் சரிங்க மொத்தத்தில் மொத்தத்தில் ஆயிரம் ரூபா வருங்க அவ்வளோ தான் ஆ சரி எட்நூறுரூவா போட்டுக்கலாம் அவ்வளோ தாங்க மீனே ஒரு கிலோவே நெய் மீன் நானுாறுரூவா விற்கிது விரால் வந்து ஆயிரம் ரூபா விற்கிது ம் ஆமாங்க ஆ சரிங்க எட்நூறுரூவா போட்டு தாங்க சரிங்க ஆமாம் ஆ ஆ சரிங்க ஆ சரிங்க சரிங்க கருவாடு ஆ சரிங்க ஆ சரிங்க சரிங்க